ஹலோ வசந்த் அன்ட் கோங்களா ஒரு மிக்ஸி பார்க்கணுன்ட்டு இருக்கேன் மிக்ஸி வாங்கலாம்ன்னு என்னென்ன புராடக்ட் இருக்கு இல்லைம்மா மிக்ஸியில் என்னென்ன கம்பெனி மிக்ஸிஸ் இருக்குன்னு கேட்குறேன் எது ரொம்ப மூவிங்கில் இருக்கு அதில் என்ன எத்தனை ஜார் இருக்கு அதில்

ஓகே இதென்ன இதில் இதில் ஏன் எத்தனை வகையான புராடக்ட் இருக்கு ம் ஓ ஆ மினிமம் ரேட்டு சொல்லுங்கள் மேக்ஸிமம் ரேட்டு சொல்லுங்கள்

மேக்ஸிமம் ம் ஆ ஓகே ஓகே சரிம்மா அதுக்கு வேறு எதாவது கிப்ட் உண்டா மிக்ஸி வாங்குனாக்கூட அட்டாச்மென்ட்டு

ஆ கிப்ட் எதாவது உண்டா ஓகே நேரில் வந்தா பார்க்கலாமா ஓகே ஆன்லைனில் இருக்கு சரி ஓகே ஆன்லைனில் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுறமா ஓகே தேங்க் யூ